மூணு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சு பதினெட்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு இருபது அஞ்சு ரெண்டாயிரம் இருவத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருவத்து ரெண்டு